திருச்சி மாவட்டத்துடைய காலநிலை எப்போயுமே சூப்பராக இருக்கும் செம்ம க்ளைமேட்டு பக்காவான க்ளைமேட்டு ஒரு நல்ல க்ளைமேட்டு அதிகமாக தமிழ்நாட்டில் மழை பெய்யும் போது அதிகமாக மழையால் பாதிக்கப்படாத ஒரு மாவட்டம்னு பார்த்தோம்னாலும் திருச்சி தான் அதிகமாக வெயில் அடிக்கும் போது அதிகமாக வெயில்னால பாதிக்கப்படாத ஒரு மாவட்டம்னாலும் அது திருச்சியாக தான் இருக்கும் தண்ணி பஞ்சம் வரும் போது இன்ன வரையும் தண்ணி பஞ்சத்தினால பாதிக்கப்படாத ஒரு மாவட்டம்னு பார்த்தோம்னா திருச்சியாக தான் இருக்கும் அடுத்தது விய புயலால் பாதிக்கப்படாத மாவட்டம் திருச்சியாக தான் இருக்கும் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத மாவட்டம் திருச்சியாக தான் இருக்கும் வெப்பத்தால் பாதிக்கப்படாத மாவட்டம் திருச்சியாக தான் இருக்கும் இது வந்து இறைவன் கொடுத்த ஒரு வரம் என்று திருச்சியில் வாழும் மக்களுக்கு சொல்லெலாம் போக்குவரத்து வசதி இந்த மாதிரி இருப்பிட இயற்கை சூழ்ந்த வசதி காவிரி ஆறு கொள்ளிடம் ஆறு இந்தமாரி அந்த காலத்துலேர்ந்தே ஒரு செழிமையான ஒரு ஊர் தான் திருச்சி அங்கே வந்து பார்த்தோம்னா அதிகமாக தண்ணி வசதி அதிகமாக இருக்கிறதுனால விவசாயம் சார்ந்த பொருள் நல்லாவே இருக்கும் ஒரு வசிக்கிறதுக்கு நல்ல ஒரு காற்றோட்டமான சூழ்நிலை மக்கள் கூட்டம் நெரிசல் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் வறண்ட சூழ்நிலைன்னு சொல்லுவேன் ஆனால் தண்ணி குடிநீர் வசதி நல்லாவே இருக்கும் மழை பெய்யாது ஆனால் மழையினால் மழை பெஞ்சு வெள்ளம் வராது ஆனால் காவிரி ஆறு இருக்கிறதுனால எங்கேயோ பெஞ்ச மழையினால் அதிகமாக பயன்பெறுகிறது திருச்சி மாவட்ட மக்களாக இருக்கும் வெப்பமான கா ஏரியா தான் ஆனால் கூலாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் வெயில் ஓவராக அடிச்சாலும் அந்தளவுக்கு தெரிஞ்சிக்கொள்ளாது காவிரி ஆறு இருக்கிறதுனால ஸோ ஒரு நம்ம வந்து உலகத்தில் வாழ்கிறதுல இந்தியா வந்து எவ்வளோ சூட்டபுளான ஒரு இடமோ அந்த இந்தியாவில் தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு வாழ்கிறதுக்கு ஒரு தகுந்த இடமோ அதில் தமிழ்நாட்டில் ரொம்ப வாழ்கிறதுக்கு ஒரு சிறப்பான இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காவிரி ஆற்றோடைய கரையான திருச்சி அப்படின்னு நம்ம சொல்லெலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பருவநிலை உடையது தான் திருச்சி திருச்சியில் வாழ்கிற மக்கள்லாம் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஸோ அதனால தான் அவங்க ஒரு நல்ல ஒரு இப்படி ஒரு இயற்கையான சூழ்ந்த வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்காங்க நன்றி வணக்கம்